அப்போ உள்ள ஃபோன் உள்ள பார்த்தீங்ன்னா கீபோர்டு கீபோர்டு பார்த்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் மோஸ்ட்லி அவ்வளோத்துக்கும் அந்த கீபோர்ட்லேருந்து எதுவும் கற்றுக்க முடியாது ஆனால் இப்போ ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் இருக்கு அப்போ வந்து கீபோர்டில் டவர் பிராப்ளம் இருக்காது ஆனால் ஆண்ட்ராய்டில் இப்ப டவர் பிராப்ளம் இருக்கு இன்டர்நெட்லலாம் பிராப்ளம் இருக்கு இப்போ அப்போ உள்ள ஃபோன் பார்த்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் கீபோர்டாக இருக்கறதினால அதில் ஃபோன் பண்ணிக்கலாம் வேற எதுவும் பண்ண முடியாது இப்போது உள்ள ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிக்க ஃபோன் பண்ண யூஸ் ஆகுது இப்போ நம்ம ஃபோன் பேசிவிட்டு இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு லொக்கேஷன் கண்டுபுடிக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் அப்போ உள்ள ஃபோனுக்கு ரீசார்ஜ் கீபோர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணா டென் ருப்பீஸ் இருந்தால் போதும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ ஆண்ட்ராய்டுக்கெல்லாம் பாருங்கள் மேக்சிமம் திரீ ஹண்ட்ரட் அப்படி இல்லைன்னா திரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தால் மட்டும்தான் இப்போ ரீசார்ஜ்ஜே பண்ண முடியும் அதோட சிம்லலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிம்முலாம் பார்த்தீங்கனா ஆண்ட்ராய்டில் வந்து அப்போ உள்ள சிம்மை வந்து நார்மலாகவே சிம் வாங்கி அப்படியே போட்டுடலாம் இப்போ வந்து சிம்மலாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அந்த கட் பண்ணி ஆண்ட்ராய்டுக்கு பின் வெச்சு அந்த மாதிரி போடுற மாதிரி டைப்லலாம் இருக்கு அது மாதிரி பேட்ரிலாம் பார்த்தீங்னா வெச்சிக்கோங்களேன் அந்த கீபோர்டில் வந்து பேட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸில் ரொம்ப நாள் வரையும் இருக்கும் அவ்வளோத்துக்கும் வீணாக போனால் கூட இன்னொரு பேட்ரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஆண்ட்ராய்டில் அப்படி கிடையாது பேட்ரி வீணாக போணுச்சுனா ஃபோனே யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரிதான் இருக்கு ஸ்மார்ட் ஃபோன்லல்லாம் அதோடு மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கனால ஆன்லைன் கிளாஸு அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு படிச்சுட்ருக்கோம் அதுக்கு மீனிங் தெரியலை அப்படின்னா கூட கூகுள் ஆப்ஷனில் போய் அதை போய் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணோம்னா அது என்ன மீனிங்கு அது எதை பற்றினது அப்படின்றது கூட தெரிஞ்சிடும் ஃபோன் இருக்கிற ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கறதுனால நம்ம கையில் ஆண்ட்ராய்டை வெச்சுட்டு எல்லா இடத்துக்கும் லொக்கேஷன் ஷேர் பண்ணலாம் நம்மளும் போகலாம் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்ன்றத கண்டுபுடிக்கலாம் அந்த மாதிரி கூகுள் மேப் அந்த மாதிரி சிஸ்டலாம் நல்லா நிறைய இருக்கிறதுனால ஆண்ட்ராய்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு இருந்தாலும் கீபோர்டு கீபோர்டுனு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயரரூபாக்குள்ள வாங்கலாம் ஆண்ட்ராய்டுனு பார்த்தீங்கன்னா வெச்சுக்கோங்க மேக்சிமம் எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் அப்படிதான் வாங்க முடியும் அந்த மாதிரிதான் இருக்கு அது ஆனால் இப்போதைக்கு உள்ள சிச்வேஷன்ல ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து ஒரு எல்லோருமே ஆஃபீஸ் ஒர்க் பாக்கிறவுங்க எல்லோருமே ஆண்ட்ராய்ட் தான் ரொம்ப இம்ப்பார்ட்டனா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் ஆண்ட்ராய்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் வெச்சிருக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம வீட்டில் இருந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோம் அப்லயன்ஸு டிரெஸ்ஸஸ்சு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் இப்போ நம்ம ஃபோன் மூலியமாகவே ஆட்ரு பண்ணி வாய்ங்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்மளுக்கு கூகுளில் போய் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணி இப்போ நம்ம படிக்கணுன்னா கூட படிச்சிக்கலாம் இப்போ யூடுயூபை பார்த்தே நிறைய விஷயம் ஃபோனில் கத்துக்கலாம் யூடுயூபை பார்த்தே இப்போ நம்ம சமையல் கத்துக்கலாம் அதோடு ஆரி ஒர்க் கத்துக்கணுமா பிளவுஸ் டிஸைன் கத்துக்கணுமா அப்பறம் சமைக்கிறது ஒரு ஒரு திங்ஸ் இருக்கு அதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் யூடுயூப்ஸ்லலாம் கூட நிறைய ஐடியா சொல்வாங்க அது மாரி நம்மளுக்கு எண்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் ஆனால் கீபோர்டில் வந்து அந்த யூடுயூபை ஃபேஸ்புக் அந்த மாதிரி வசதிலாம் கிடையாது ஆனால் ஆண்ட்ராய்டில் வந்து யூடுயூபு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த மாரிலாம் இருக்கறதுனால அவ்ளோது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ ஃபாரினர்ஸில் இருக்கறதுனால கூட வீடியோ கால் ஆடியோ கால் எல்லாம் பேசிக்கலாம் இதில் வந்து இதில் வந்து டூ ஃபிப்டி ரீசார்ஜ் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதில் டென் ருப்பீஸ்தான் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே ரீசார்ஜ் பண்ணாலும் கூட அவ்ளோதுக்கும் நம்மளால பேச முடியாது கீபோர்டில் வந்து கீபோர்டை விட ஆண்ட்ராய்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகதான் இருக்கு ஆண்ட்ராய்டு இருக்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபீஸர்ஸுக்கு ஹோமில் ஹோம் மெம்பர்ஸுக்கு எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அது ரொம்ப நல்லதாகவும் இருக்கு ரொம்ப பிடிச்சுருக்கு ஆண்ட்ராய்டு இப்போ குழந்தைகள் இப்போ இப்போ எல்கேஜி ஸ்டூடெண்ட் யூகேஜி ஸ்டூடெண்ட் சின்ன பிறந்த குழந்தைங்க அப்படினா ஃபோன் காட்டி கூட அவங்களுக்குலாம் சாப்பாடு ஊட்டி விட்டுர்லாம் ஃபோன் இருந்தால் போதும் அவங்க எல்லாத்தையும் செஞ்சிடுவாங்க ஃபோன் பார்த்துக்கிட்டேதான் வளரிளம் குழந்தைங்களுக்கு கூட ஃபோன் பாக்கிறாங்க இருந்தாலும் அதை ரொம்ப யூஸ் பண்ண கூடாது ஓரு அளவுதான் ஃபோனுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறத பொருத்துதான் இருக்கு எல்லாம் அப்படிதான் அளவுக்கு மீறி எதையும் யூஸ் பண்ண கூடாது அதோடு மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஃபோன்லலாம் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கிறது பர்சேஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்டில் எல்லா விஷயமு கத்துக்கலாம் நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் நிறைய வருது இப்போது இப்போது உங்களுக்கு எந்த வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் கிளாஸ் படிக்கலாம் வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைனில் பர்சேஸ் பண்ணலாம் வீட்டில் இருந்துகிட்டே எல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இப்போ மெடிக்கல் கேம்ப்பு இந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தமான விஷ்யம் உங்களுக்கு தெரியலை அப்படினா அதை கூட பார்த்து கத்துக்கலாம் இப்போ உடம்பு சரியில்லையா இப்போ உடனே இமீடியட்டா ஃபோன் பண்ணணும் அப்படினா கூட எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது அது மாதிரி இப்போ ஃபோன் ஃபோன் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணால் கூட அந்த இப்போ முக்கியமான ஃபைல் வெச்சுருக்கீங்க டெலிட் ஆகிட்டு ஆஃபீஸ் சம்பந்தமானது அப்படினா கூட டெலிட் பண்ணுறத கூட எடுக்க முடியும் அந்த ஃபோன்லலாம் டெலிட் பண்ணால் டெலிட்ன்ற ஆப்ஷன்லேயே போய்டும் இதுலலாம் டெலிட் பண்ணதை கூட எடுக்க முடியும் நிறைய ஆண்ட்ராய்டு மூலியமாக கத்துக்கலாம் இப்போ ஒரு புக்ஸ் இருக்கு அந்த புக்ஸில் ஒரு ஹெட்டிங் மட்டும் நம்ம போட்டால் போதும் அந்த புக்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன்ல வந்துடும் ஆண்ட்ராய்டு மூலியமாக நிறைய கத்துக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆண்ட்ராய்டு அதோடு மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாதவங்க யாரும் கிடையாது இப்போது எந்த இடத்துல இருந்தால் கூட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் கூட யூஸ்ஃபுல்லாக ஆண்ட்ராய்ட் ஃபோனை வெச்சு நம்ப எல்லாம் ஒரு காணம போய்விட்டோம் அப்படினா கூட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்ததுனா கூகுள் மேப்பை வெச்சு வழியை கண்டுபிடிச்சி வந்துடலாம் ஃபாரினில் உள்ளவங்கள்கிட்ட பேசணும்னா கூட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வீடியோ கால் ஆடியோ கால் நார்மல் கால் எல்லாம் பேசிக்கலாம் ஒரு மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படினா கூட ஈமெயிலில் இப்போ ஈமெயிலில் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணால் கூட ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்தால் போதும் எல்லாம் யூஸ்ஃபுல்லாகதான் இருக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனு இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லைனா இருக்கவும் முடியாது ஆனால் கீபோர்டு வில கம்மி செலவு எல்லாம் கம்மியாக இருந்துச்சு இப்போ ஆண்ட்ராய்டு இருக்கறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஆனால் செலவு அதிகமாக இருக்கு